நாங்கள் செடி வளர்க்குறதுக்கு மேக்ஸிமம் வந்து செம்மண்ணை தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம் செம்மண் கூட கொஞ்சம் ஆற்று மணலும் கலந்துப்போம் மறுபடி அதுகூட வந்து மண்புழு உரமும் தேங்காய் நார் அந்த த்து துகள்களையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிதான் ஒரு தொட்டியில் வச்சு எந்தவொரு செடியானாலும் நாங்கள் அதில் வைப்போம் பார்த்துக்கோங்க ஆனால் செடிகளுக்கு உரம்னு சொன்னால் நாங்கள் கடையில் இருந்து வாங்கி செடிகளுக்கு பயன்படுத்த மாட்டோம் வீட்டில் வந்து வீண் வே வேஸ்ட்டு கழிவுகள் அதாவது காய்கறி கழிவுகள் வெங்காயத்தோல் பல பல கழிவுகள் அழுகின பழம் அழுகுன காய்கறிகள் மறுபடி பழத்தோல்கள் இதை எல்லாம் காயவச்சு அதைவந்து செடிகளுக்கு நாங்கள் போடுவோம் மறுபடி என்ன சொல்வது செடி காலையில் ஆன செடிகளுக்கு எழுந்திரிச்சிப்போய் தண்ணி ஊற்றிட்டு செடியெல்லாம் எப்படி இருக்குது என்ன ஏதுனு அப்படிலாம் பார்ப்போம் செடியில் இருந்து ஒரு ஒரு ஒரு சின்ன ஒரு தளிர் வந்தாலோ ஒரு மொட்டு வந்தாலோ அதை பார்க்கும்போது எங்களுக்கு அவ்வளோ ஒரு காலையிலேயே மனதுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கும் பூ விரிஞ்சுருக்கும் போகும்போது அதை பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் எங்கள் வீட்டில் பூச்செடிகள் நாங்கள் நிறைய வச்சுருக்குறோம் மல்லிகைப்பூ பிச்சிப்பூ முல்லை காக்காட்டான் பூ பன்னீர் ரோஸ்ஸு நாட்ரோஸ்ஸு கிரேந்தி ஊட்டி ரோஸுகள்லேயே ரெண்டு மூணு வகையான கலர்கள் எங்கள்கிட்ட இருக்குது எல்லோ இருக்குது லைட் எல்லோ இருக்குது ஆரஞ்சு கலர் இருக்குது டார்க் ரெட் இருக்குது வெல்வெட் இருக்குது இந்தமாதிரியெலாம் நாங்கள் தொட்டியில்தான் நாங்கள் வச்சுருக்கோம் அது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வந்ததும் பூத்து முடிஞ்சதும் நாங்கள் கட் பண்ணி விட்டோம்னால் அதிலேருந்தே தளிர் வரும் அந்த தளிரில் இருந்து புதுசாக வரக்கூடிய மொட்டுக்கள் எல்லாம் வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அருமையாகவும் அழகாவும் இருக்கும் ஒவ்வொரு செடியிலேயும் ஒவ்வொரு தளிர் வரும்போதும் அவ்வளோ ஒரு சந்தோஷமாவும் இருக்கும் எங்களுக்கு அதிகாலையில் போய் எழுந்திரிச்சி நின்று அந்த இடத்துக்குள்ள பார்க்க போகும்போது எங்களுக்கு என்ன சொல்வது ஒரு விதமான பூரிப்பு மாதிரி இருக்கும் அது பார்க்குறதுக்கு அதுபோக செடிகளில் வந்து மருத்துவ குணம் கொண்ட செடிகளும் வச்சுருக்கோம் துளசி தூதுவளை கற்றாலை கண்டங்கத்திரி ஓமவல்லி செடி ரணகள்ளிச்செடி அந்தமாதிரி மருத்துவ குணம் கொண்ட செடிகளும் நாங்கள் வச்சுருக்கிறோம் நிறைய அதேமாதிரி கீரை வகைகளும் நாங்கள் மாடி தோட்டத்தில் நிறைய வச்சுருக்கிறோம் என்னென்னா அரைக்கீர இருக்குது பொன்னாங்கண்ணிக்கீரை இருக்குது தண்டுக்கீரை இருக்குது மறுபடி எங்கள் வீட்டில் மரவகைகளும் நாங்கள் வச்சுருக்கிறோம் வேறு இப்போ எல்லாமே அதுக்கு வந்து வெளியில் இருந்து உரங்கள் வாங்கிறது கிடையாது மாட்டுச்சாணம் ஆட்டாம் புழுக்க வீட்டில் உள்ளது காய்கறி கழிவுகள் இந்தமாதிரி உரங்களைதான் நாங்கள் அதுக்கு தரோம் மறுபடி என்ன சொல்வது வேறு எந்த வீட்டில் அதேமாரி வீட்டில் வந்து வாழைமரமும் நாங்கள் வச்சுருக்கிறோம் அதேமாரி காய்கறி கொடிகள் வந்து வ பாகற்காய் கொடி இருக்குது புடலங்காய் கொடி இருக்குது எல்லாம் இருக்குது ஆனால் காய்கறிகளும் நல்ல நிறைய காய்க்கும் எங்களுக்கு வாரத்துக்கு மூணு நாளுக்கு தேவையான காய்கறிகளை எங்கள் வீட்டு செடியில் இருந்தே எங்கள் வீட்டு மாடித்தோட்டத்தில் இருந்துமே நாங்கள் எடுத்துக்கிடுவோம் அதேமாரி அளவுக்கு அதிகமாக இருந்தாலும் பக்கத்தில் இருக்கவங்களுக்கும் நாங்கள் கொடுப்போம் அதேமாரி மல்லிகைப்பூலாம் வந்து நிறைய எங்கள் வீட்டில் பூக்கும் மல்லிகைப்பூவும் சரி பிச்சிப்பூவும் சரி நிறைய பூக்கும் நாங்கள் கட்டினம் சொன்னால் எங்கள் பாப்பா அவளுக்கு வச்சு போவாள் அவள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் கொண்டுபோய் நிறையா கொடுப்பாப்புல அதேமாரி பக்கத்தில் இருக்க சொந்த பந்தங்களுக்கும் காய்கறியாகட்டும் பூக்களாகட்டும் நாங்கள் கொடுப்போம் முருங்கைக்காயெலாம் நிறைய இருந்துச்சினு இருக்கும் அதெலாம் வந்து அப்பப்போ முருங்கைக்கீரையும் சரி முருங்கைக்காயும் சரி பக்கத்தில் உள்ளவர்களுக்கு கொடுப்போம் அதேமாரி வாழைக் கன்றும் வச்சுருக்கோமா வாழைத்தாருலாம் எங்கள் வீட்டில் அது ஒ ஒ ஒரு ஒரு ரெண்டு செடிகளாம் பழுக்க ஆரம்பிச்சுட்டு பழங்கள்னு சொன்னால் நாங்களும் எடுத்துகிட்டு பக்கத்திலே உள்ளவர்களுக்கும் அந்த பழங்கள வந்து தருவோம் அதேமாரி செடி அளவுக்கு அதிகமாக வளர்ந்துட்டுனு சொன்னாலும் அந்த சீசன் பார்த்து அந்த செடிகளை கட் பண்ணி விட்டுட்டு அதையும் பட்ஸ் போட்டு வளைச்சி நாங்கள் வந்து செடியை வந்து மறுபடியும் ஒரு டப்பாவில் தளுர்க்க வைப்போம் பார்த்துக்கோங்க அந்தமாதிரியெலாம் செய்வோம் செடிகள் வந்து எங்கள் வீட்டில் நிறைய இருக்குது எங்களுக்கு தேவையானது எல்லாமே எங்கள் வீட்டில் உள்ளது அந்த செடிகளிலே இருந்தே நாங்கள் எடுத்துக்கிடுறோம் பார்த்துக்கோங்க ஆனால் அதுக்கு மண் வகைகள்னு சொன்னால் செம்மண் மணல் ஆன்லைனில் ஆர்ட்ரு பண்ணி வாங்கக்கூடிய கொக்கோ பிட்ஸ்ஸு மண்புழு உரங்கள் இதுகளைதான் கலந்து நாங்கள் செடிக்கு செடியை வைக்கிறோம் அதுபோக அதுபோக வந்து வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய முட்டைத்தோடு அப்புறம் வந்து புளியெலாம் வந்து மரத்திலே இருந்து விழுந்துச்சுனா புளியை எடுத்துவிட்டு அந்த தோடுகள் எல்லாம் பொடி பண்ணி நாங்கள் செடிக்கு உரமாக நாங்கள் வந்து பயன்படுத்துகிறோம் மறுபடி வேறு என்ன சொல்லலாம் அழுகுன காய்கறிகள் பழங்கள் பழத்தோல்கள் இதலாம் வந்து காயவச்சு செடிகளுக்கு நாங்கள் உரமாக ப பயன்படுத்துகிறோம்